இப்போ கடலில் வந்து மீன் பிடிக்க போகணுன்னா வந்து பெண்களால் முடியாது கண்டிப்பாக ஏன்னா ஆண்களால் முடியும் ஏன்னா வந்து அங்கே ஆண்கள்தான் வலிமையாக வந்து இது பண்ணுவாங்க ரெண்டாவது அங்கே ரெஸ்ட்ரூம் ஃபெஷிலிட்டி இந்தமாதிரிலாம் எதுவும் இருக்காது ரெண்டாவது அதை எல்லாம் தாண்டி வந்து அங்கே சர்வே பண்ணி வர்றதுக்கு ஆண்களால் மட்டுந்தான் முடியும் அதனால்தான் மோஸ்ட்லி பெண்கள் வந்து மீன் பிடிக்க செல்கிறதில்ல